ஒன் ப்ளஸ்ஸு ஹெட்செட்டு ஒன்று வாங்கினேன் அது ஆன்லைனில் ஆட்ரு பண்ணினேன் அந்த செட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜாக வந்துருக்குது ஸ்பீக்கர் உடஞ்சிருக்கு மைக் சரியாக கேட்க மாட்டேங்கிது ஒயர்லலாம் அந்த இதெல்லாம் தெரியுது அந்த ஒரு குவாலிட்டியே இல்லாத ஒரு ப்ராடெக்டாக அமுச்சுட்டாங்க இதை எப்படி வந்து நான் மறுபடியும் ஒரு ரீஃபண்ட் பண்ணி அதுக்கு வேறே புதுசு வாங்கலாம் வாங்குறதுன்னு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சவங்க இருந்தால் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள்